இப்போ பார்த்திங்கன்னா லோக்கல் கிராஸ் மேக்கர்ஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து அவ்வளோவா பெரிய அளவில் எந்த முகாமும் நடத்துவது இல்லை இருந்தாலும் பக்கத்து பக்கத்து கிராமத்தில் வந்து முகாம்கள் சின்ன சின்ன முகாம்கள் இந்த கைவினை கலைஞர்களுக்கு ஊக்குவிற்பதற்காண்டி நடத்துகிறாங்க இங்கே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மணல் சிற்பங்கள் நிறையா செஞ்சு விற்பாங்கள் பக்கத்தில் பிள்ளையார்பட்டியில் வந்து பிள்ளையார் சிலைகள் அந்த விநாயகர் சிலை அதாவது கடவுள் சிலைகள் போன்றவை இங்கே நிறையா செஞ்சு விற்பாங்க செட்டிநாடு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா சிற்பக்கலைங்கள் கலைஞர்கள் ஊக்குவிப்பாங்க அங்கே கைவினைப் பொருள்களை நிறையா செஞ்சு அவங்களுக்கு ஊக்குவிப்பாங்க மற்றபடி பெரிய அளவில் இங்கே கவர்மண்ட்லிருந்து முகாம்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் மற்றபடி இந்த குறவர் இன மக்கள் அவங்களுக்காக ஒரு கைவினைப் பொருள்களுக்கு சில முகாம்கள் நடத்துவது உண்டு